நான் ஒரு ஃபர்ஸ்டாக வந்து ஆன்லைனில் வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் அது என்னெனு பார்த்தீங்கனா போட் ப்ளுடூத் ஹெச் ஃபோஹெ ஹெட்ஃபோன் வாங்கியிருந்தேன் அதோடய அதெலாம் செம்மை எக்ஸ்பீரியன்ஸ் ஏனா அதில் செம்மையாக அது எல்லாமே வந்து சூப்பராக இருந்திச்சு ஏனால் அதில் வந்து டைம் டூரேஷன் வந்து அதிகம் ஏ கிட்டத்தட்ட வந்து அதில் ரன் டைம் வந்து கிட்டத்தட்ட ஒரு டுவெல் டூ ஃபிஃப்டீன் ஹவர்ஸ் இருந்திச்சு அதுக்கப்புறம் வந்து அதோடய பேட்ரி கெப்பாசிட்டி பார்த்தீங்கனா எவ்வளோ இருந்துச்சுனா ஒரு ஒன்டே ஃபுல்லாக சார்ஜ் பண்ணிக்கலாம் ஒரு ஒரு மூணு தடவை வந்து அந்த பாக்ஸ்லேருந்து சார்ஜ் பண்ணிக்கலாம் ஹெட்ஃபோனுக்கு அதுக்கப்புறம் வந்து அதோடய பேஸ் செம்மை ஃபேஸ் அதுக்குப்புறம் வந்து கேம் பிளேயிங் மோட் அதுவும் இருக்குது அதனாலே வந்து அதில் ரொம்ப நிறையா இதுக்கு யூஸ் பண்ணலாம் அது இல்லாமல் நிறைய நேரம் யூஸ் பண்ணிணாலும் காதில் வந்து பெயினும் இருக்காது பெயின் இருக்காததுனால ரொம்ப நேரம் நான் யூஸ் பண்ணுவேன் கேம் விளாடுவேன் அப்புறம் வந்து மூவி பார்ப்பேன் அப்புறம் சாங் கேட்குறக்கு ட்ராவலில் வந்து அது வந்து ஸ்லிப் ஆகாது நாங்கள் வந்து பைக் ட்ராவல் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒரு ஹன்ரெட் கிலோமீட்டர்ஸ்க்கு மேலே நாங்கள் வந்து ரன் பண்ணியிருக்கோம் அதுலிருந்து ஒரு ஹன்ரெட் ஸ்பீட்ஸில் வந்து டூவீலர் பைக்கில் வந்து ஓட்டிகிட்டு போனோமா அப்போகூட வந்து அது இதாகலை அதுவரையும் நல்லாவே போயிட்டுருந்திச்சு கீழே விழுவாம அது வந்து நல்லா காதில் செட்டாயிருச்சு நல்லாவும் இருந்திச்சு நல்லா கெப்பாசிட்டி பேஸ் சூப்பராக இருந்திச்சு அதோடு வால்யூம் வந்து நம்ம கம்மி பண்ணி வெச்சுட்டு நம்ம கா பாத காதுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் நல்லாவும் இருந்திச்சு அவ்வளோ தான்